எல்லாேருடன் சேர்ந்து உண்ணுவதில் மகிழ்ச்சி அடைகிறீர்களா இந்த கேள்விக்கு என்ன கூறுவது என்றால் கண்டிப்பாக மகிழ்ச்சி ஏன் அப்படின்னா இப்போது உள்ள காலங்களில் வந்து யாருமே ஒன்றாவே சாப்பிட்றதில்ல எல்லா தனியாக சமைச்சி தனியாக பேச்சுலர்னு சொல்லி போய்கிட்ருக்காங்க ஸோ இந்த காலத்தில் வந்து சேர்ந்து சாப்பிட்றது அப்படிங்கிறது ஒரு என்னாகுது கனவாக தான் இருக்குது ஸோ மேக்ஸிமம் நம்ம வந்து சேர்ந்து சாப்பிட்ணும் ஏன்னால் அது நம்ம தமிழ் பண்பாட்டிலே இப்படி தான் இருக்குது ஸோ ராஜா காலத்துலெலாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அரண்மனை விருந்துன்னு ஒன்று வைப்பாங்க ஸோ இந்த அரண்மனை விருந்து எதை டிஃபைன் பண்ணுது அப்படின்னா ஒருத்தர் பற்றி இன்னொருத்தர் பேசி கலாய்த்து சிரித்து கொண்டு அவ அவங்களும் சாப்பிட்றங்களோ இல்லையோ ஆனால் மற்றது பேசுறது தான் நிறையா நடக்கும் ஸோ உணவை சாப்பிட்டு கொண்டே சில விஷயங்கள பகிர்ந்து கொள்ளுவது அப்படிங்கிறது தமிழ் கலாச்சாரத்திலே இருக்குது தமிழ் கலாச்சாரம்னு இல்லை பேசிக்காகவே இருக்குது ஸோ நிறைய பேர் ஒன்று சேர்ந்து சாப்பிட்டு அதில் இருக்கிற நிகழ்வே வேறு எங்கே போனாலும் கிடைக்காது இப்போ ரெஸ்டாரெண்ட்டு ஸ்ட்ரீட் ஃபுட்டு அப்படின்னு சொல்லி சாப்பிட்றோம் ஸோ அதுக்கெல்லாம் முன்னாடி ஊரில் ஏதாச்சு விருந்து திருமணம் படையல் பூஜை எல்லாம் வைச்சாங்க அப்படின்னா கிராமம் ஊரே சேர்ந்து சாப்பிடும் ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணும் போது பேசிக்காக நம்ம வந்து உறவு இன்க்ரீஸ் ஆகும் ஸோ அது மட்டும் இன்க்ரீஸ் ஆகாது பேசிக்காக நம்மளோட நம்ம மைண்ட்டில் உள்ள தாட்டு எல்லாேருக்கிட்டையும் ஷேர் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி விருந்து அப்புறோம் கிறிஸ்மஸ் டைமு அப்புறோம் இந்த மாதிரி இரவு உணவு அப்புறோம் கோயிலில் நடக்ககற ஃபங்க்ஷன்னு இது எல்லாத்தையுமே வந்து சேர்ந்து சாப்பிட்றது அப்படிங்கிறது ஒரு நல்ல பழக்கம் அப்படின்னு சொல்லலாம் இது மாதிரி அனுபவிக்கணும் ஓகே